நான் வந்து மேரேஜ் ஆகாத முன்னாடி எங்கள் பேரன்ட்ஸ் வீட்டில் இருக்கிறப்போ நாங்கள் ஸ்கூல் படித்த காலங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள் சின்ன வயதுல இருக்கிறப்பையே எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா தான் எங்களையே வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நானும் எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணா மூணு பேர் எங்கள் ஃபேமிலியில எங்கள் அம்மாவை சேர்த்து நாலு பேர் கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சாங்க படிக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்கள் படித்தோம் படிசத்து எங்கள் அண்ணா பிஏட் பண்ணுணாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பிஏட் பண்ணிகிட்ருக்கறப்பையே எங்கள் அம்மாவும் உடல்நிலை சரியில்லாததனால இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா கஷ்டப்பட்டு பிஏட்டை முடித்து அதுக்கப்புறம் எங்களையும் அவங்க வேலைக்கு போய்ட்டு கூலி வேலைக்கு போய்ட்டு தான் எங்கள் அண்ணாவும் எங்களை வந்து படிக்க வச்சிட்ருந்தாரு அதுக்கப்புறம் காலேஜ் நாங்களும் ஏ நானும் என் தங்கச்சியும் காலேஜ் பிரைவேட் காலேஜுல அட்மிஷன் போட்டோம் இருந்தாலும் நான் வந்து மூணாவது வருஷம் முடிச்சிட்டேன் ஆனால் எங்கள் பாப்பாவை வந்து தங்கச்சி வந்து மூணு வருஷம் முடிக்க முடியலை ரெண்டாவது வருஷத்துலையே கல்யாணம் மேரேஜு பண்ணுணனால அது வந்து பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சி நானும் மூணு வருஷமும் கம்ப்ளீட்டுன்னு சொல்ல முடியாது அது வந்து எப்படின்னா நானும் தேர்ட் இயர் லாஸ்ட்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குழந்தை வயித்தில் இருந்தனால் வாமிட் எடுத்துக்கிட்டு அரியர் விழுந்துருந்துச்சு அதனால அரியர் கிளியர் பண்ண முடியலை எங்கள் பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான் க கன்சீவ் ஆனதுனால் மறுபடியும் டிராவல் அதிகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால அது அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ஆனதுனா அதுக்கப்புறமேட்டு எங்கள் லைஃப் பார்த்திங்கன்னா படிப்பு மூணு வருஷம் போய் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டு குழந்தை மறுபடியும் இன்னொரு பையன் ஆகவும் சரி அவ்வளோ தான் ஃபேமிலி லைஃப் நம்மளுக்கு இன்னும் இந்த படிப்பு விஷயத்தில் எதுவும் போக முடியலை அப்படின்னாலும் நம்ப சரி சிறு சிறு உதவி எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லரிங் சென்டர் வந்தோம் டெய்லரிங் வந்து அதன் மூலியமா நம்ம எதாவது வருமானம் ஒரு சிறு உதவி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த டெய்லரிங் மூலியமா பிளவுஸ் தைக்கவும் சுடி தைக்கவும் அது மாதிரி எங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் பெருக்க முடிஞ்சது அதிலிருந்தே நாங்கள் வ வருமானம் எங்களுடைய வருமானம் அதிலிருந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறோம் என்ன வேர்ல்ட் நிறுவனத்தின் மூலியமா ஒரு தன்னார்வ என்ஜிஓ மூலியமா இது வந்து ஒரு அனுபவம் டியூஷன் எடுக்கணும் சிஆர்சி எடுக்கணும் ஈவினிங் நேரத்தில் அது மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு வேலை வந்தது அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சரி நம்மளும் அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் அதில் இணஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னும் நிறையாவே வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு இப்படி தெளிவாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் பேசணும் நல்லா பேசணும் தைரியமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடச்சது அதிலிருந்தே எங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சது இன்னும் நான் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய டிரைனிங் மூலியமாவோ நிறையா இந்த சார் மேடம் பேசுகிற மூலியமாவே நாங்கள் வந்து நிறையவே கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டு நாங்களும் அப்படியே இருந் இரு இல்லாமல் எங்களுடைய குடும்பத்திலையோ எங்களுடைய ரிலேஷன்லையோ நாங்கள் வந்து இதை பற்றி இன்னும் ஷேர் பண்ணி இன்னும் கஷ்டப்படுற ஃபேமிலியில வந்து ஏதோ நம்மளால் ஒடிஞ் முடிந் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு தெரிந்த உதவி வந்து அவங்களுக்கு செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் எங்களுக்கு தெரிஞ்ச சாரோ மேடமோ அவங்கிட்ட கேட்டு அது எப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் கேட்டு எங்களுடைய கிராமத்தில் இன்னும் படிக்கா படிக்க வைக்க முடியலை அப்படின்னு இருக்கிற குடும்பத்தில் அவங்க பேரன்ட்ஸுக்கிட்ட பேசி எங்களால் முடிந்த உதவி அதாவது வேர்ல்ட் நிறுவனத்தின் மூலமாக இந்த உதவியை செஞ்சோம் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் புக்ஸ் நோட் புக்ஸ் பேக் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அதிலிருந்து அவங்களுடைய குழந்தைங்கள் வந்து படிக்கச் செல்ல போக முடியலை அப்படிங்கிற ஒரு நிலம மாறிச்சி அதனால இப்போ வந்து எங்க ஏரியாவுல ஸ்கூலுக்கு போகாத யாருமே இல்ல எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு போயி நல்லா படிச்சி ஒரு நல்ல நிலமையில வரணுன்ட்டு எங்களுடைய ஆசை